முன்னாடி காலத்திலலாம் தமிழில் தமிழில் பேசுறது தமிழில் எழதுறது தமிழில் படிக்கிறது அப்படி தான் இருந்துச்சு முன்னாடி நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்ப தாத்தா பாட்டியோ அவங்க எல்லாருமே அவங்க காலத்தில் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரே மொழினால் தமிழ்மொழி தான் அதாவது தமிழ்மொழிலேருந்து தான் மற்ற லாங்குவேஜஸ்ஸு அதாவது க கன்னடா தெலுங்கு அப்புறோம் மலையாளம் அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே தமிழ்மொழியிலேருந்து தான் வந்துச்சு ஆனால் இப்போது போகிற போக்கை பார்த்தா தமிழ்மொழி எல்லாம் பின்னாடி போயிடுது இப்போ வர லாங்குவேஜஸ் ஹிந்தி இங்கிலிஷு அதுதான் வந்துட்டு அதுக்கு பிர்ப்பர் கொடுத்து ரொம்ப இங்கிலிஷ் படிச்சால்தான் இங்கிலிஷ் பேசினாதான் வந்து ஸ்டைலாக இருக்கும் அப்போ தான் வந்துட்டு மற்றவங்களாம் நம்பளை மதிப்பாங்க எங்கே போனாலும் இங்கிலிஷ் தான் கேட்குறாங்க ஹிந்தி தான் கேட்குறாங்க அப்படினு நினச்சி தமிழ் லாங்குவேஜை தமிழை வந்துட்டு ஒரு மொழி ஒரு மொழியாகவே கருதாமல் தமிழ் மொத்தத்தில் படிக்கிறது மட்டும்தான் தமிழ் மற்ற பக்கம் எல்லா பக்கம் போகிற சைடு வர சைடு எல்லாமே நம்ம வந்துட்டு இங்கிலிஷ் தெரிஞ்சுருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் வந்துட்டு தமிழ்மொழி தான் உலகத்திலையே தோன்றின முதல் மொழி வந்து தமிழ்மொழி தான் தமிழ்மொழி தெரிஞ்சால் போதும் ப் தமிழ்மொழி வந்து பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எழுதறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மற்ற கண்ட்ரிலேருந்தோ இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்தோ வரவங்க எல்லோருமே தமிழ்மொழியை வந்து ஈஸியாக கற்றுக்குவாங்க ஆனால் நம்ப வந்துட்டு வேறு ஸ்டேட்டோ வேறு கண்ட்ரியோ இல்லை வேறு லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னு நினச்சாலே அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏனால் தமிழ்மொழி வந்து அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் எழுதவும் ஈஸியாக இருக்கும் பேசவும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக கற்றுக்கலாம் ஆனால் இப்போ இருக்கற இப்போ இருக்கற சிச்சுவேஷனில் ஹிந்தி தான் வந்துட்டு எல்லா சைடும் பேசுகிறாங்க மேஜர் ஆஃப் பீப்பிள் வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க அதனால் த ஹிந்தியை தான் வந்துட்டு முதல் மொழியாக கொண்டு வரணும் இல்லை இங்கிலிஷில் வந்து முதல் மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது முன்னாடி காலத்திலெலாம் தமிழ்மொழி மட்டும்தான் இருந்துச்சு அப்போது இருக்கும் போது நம்பளோடய கருத்துக்களை வந்துட்டு ஒருத்தவங்கக்கிட்ட சொல்றதுக்கோ இல்லை எழுதி காட்டுறதுக்கோ வந்துட்டு அப்போலாம் நம்ப ஹிந்தி மொழியை யூஸ் பண்ணுலயே தமிழ் தமிழ்மொழியை தவிர ஹிந்தி மொழி இல்லை இங்கிலிஷ் மொழி அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை தமிழ்மொழி மட்டும்தான் நம்ப யூஸ் பண்ணிகிட்டிருந்தோம் இப்போயும் அதுவே தான் ஏன்னால் எதனாலேனா தமிழ் மொழி தான் பழங்காலத்துல இருந்தே நம்ப முன்னோர்களை முன்னாடி காலத்திலேருந்தே யூஸ் பண்ணுற ஒரே மொழி முதன்மையான மொழினா தமிழ்மொழி மட்டும்தான் அது மட்டும்தான் நம்ப வந்து பேசவும் செய்யணும் எழுதவும் செய்யணும் தமிழ்க்கு முன்னாடி மற்ற எந்த மொழிக்குமே நம்ப ப்ரீஃபெரென்ஸ் அதிகம் கொடுக்க கூடாது எல்லாமே வந்துட்டு லாங்குவேஜ் மட்டும்தான் ஹிந்தி இங்கிலிஷ்லாம் லாங்குவேஜ் அதாவது ஒரு இடத்துக்கு போறோன்னால் அந்த இடத்துக்கான லாங்குவேஜ் மட்டும்தான் அது ஆனால் நம்ப வந்து தமிழ்மொழி வந்து நம்ப தாய்மொழி தமிழ் தமி நம்ம வந்து தமிழர் தான் அதை மட்டும் எங்கேயுமே எங்கே போனாலுமே அதை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது